நம்ம தமிழ்நாட்டைப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தீபாவளி அ ஈத் பெருநாள் கிறிஸ்மஸ் ஹஜ்ஜு பெருநாள் வைசாக் போன்ற கொண்டாட்டங்கள் திருவிழாக்கள் கொண்டாடுறாங்க அதில் முக்கியமான ஒரு பிரதான ஒரு திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஹிந்து மக்களால் பெரும்பான்மையான மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை அப்படின்னே சொல்லலாம் இது ரொம்ப பிரசித்திப் பெற்ற ஒரு பண்டிகை தான் இதில் மக்கள் ஏ அடுத்த மக்களுக்கு அடுத்த மதத்தினருக்கு போய் இனிப்புகள் வழங்கி தன்னுடைய அந்தத் தீபாவளியை கொண்டாடுறதுல அந்த மனம் மகிழ்வை பகிர்ந்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம் பார்க்க முடியுது கிறிஸ்மஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸில் போய்விட்டு இனிப்புகள்லாம் வழங்கி சுற்றுலா இடங்களுக்குல்லாம் போய் சென்று தங்கி குதூகலமாக உற்சாகமோடு செய்யக்கூடிய அந்தப் பழக்கவழக்கங்கள பார்க்க முடியுது ஈத் பெருநாள் இது இஸ்லாமியர்கள் முப்பது நாட்கள் நோன்பு இருந்து இறைவனுக்காக வேண்டி நோன்பு இருந்து நோன்பு முப்பது நாட்கள் முடிஞ்ச பிறகு இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது இது ஏழைகள் உடைய பசியை உணர்வதற்காக வேண்டியும் ஏழைகளுடைய பொருளாதாரத்தை உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையாக தாங்க பார்க்கப்படுது ஆமாம்